இப்போ பொறுமையாக இருக்கிறதுக்கு பார்த்தோனா அந்த யோகாசனலாம் சொல்லுதுவோல அதுதான் அந்த இதெலாம் சொல்லுறாங்க அப்போலாம் வந்து நம்ம எல்லாரும் பொறுமையாகதான் இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ இருக்க மக்கள் தான் தொட்டதுக்கும் எறிஞ்சு எறிஞ்சு விழுவுதுவோ சண்டை போடுதுவோ கத்துதுவோ பொழுதுக்கும் அந்த போனையே நோண்டிகிட்டு என்னன்னமோ இது பண்ணிகிட்டிருக்குவோ சம்மந்தமே இல்லாமல் எல்லா வியாதியும் இந்த போன் ஒன்னுத்துனால் தான் வந்துகிட்டிருக்கு நான் அப்போலாம் வந்து நம்ம வந்து துணி துவப்போம் குனிஞ்சு நிமிர்ந்து தண்ணீர் அடிப்போம் வேலை பண்ணுவோம் கூட்டுவோம் கூட்டுறதெல்லாம் ஒரு ஆசனம் அப்படினு சொல்லிட்டிருக்காங்க தண்ணீர் தூக்குறது இடுப்பெலும்பு வலு பெறும் அப்படினு சொல்லுவாங்க கூட்டுறதும் முதுகு நல்லா குனிஞ்சு இதாக இருக்கும் அப்படிங்குற மாதிரி எவ்வளவோ ஆசனம் இருக்குது இப்போதான் ஒவ்வொன்றுதுக்கும் அதுதான் காசு கொடுத்து இந்த பய மக்களுவோ என்னாமா இது பண்ணுதுவோ அதுதான் காசு கொடுத்து மெனக்கட்டு அங்கே போய் உக்காந்து மெனக்கட்டு செஞ்சிட்டு கிடக்குதுவோ நம்ம இதுலல்லாம் அப்பெல்லாம் வந்து எல்லா வேலையும் நம்மளே செஞ்சிகிட்டு இருந்ததால் நம்மளுக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியல இப்போதான் எல்லா மக்களும் ஒரு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மிசின் ஒன்று வேற வாங்கி வச்சிக்கிதுவோ அதுக்கு இது பண்றதுக்கு கரண்ட் பில் கட்டுறத்துக்கே அதுவோ வேலைக்கு போக வேண்டியதாக இருந்துகிட்ருக்கு நம்ம என்ன பண்றது நான் கூட்டுறது பெருக்கிறது அந்த மாதிரி எதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு ரொம்ப நல்லதாகவே இருந்துகிட்டு இருக்கும் நிறைய ஆசனம் சொல்லுவாங்க இந்த சூரிய நமஸ்காரம் இந்த ஒற்ற கால்ல நிற்கிறது அப்படி என்னென்னமோ இருக்குது அது ரொம்ப இதாக இருக்கிறதுக்கும் வலிமையாக இருக்கிறதுக்கும் அது நம்மளுக்கு இதாக தான் இருக்குந்தான் இந்த ஆசனங்கள் இது இதெல்லாமே இதுதான் நம்ம வீட்ல இருக்கிற வேலையே நம்ம ஒழுங்காக செஞ்சாலே போதும் நம்மளுக்கு எதுவுமே தேவை இல்லாமலே இருந்துகிட்டு இருக்கும் போல் நம்ம வேலையை நம்ம செஞ்சோம்னாலே நமக்கு எதுவும் இல்லை அதுதான் இந்த ஆசனன்னு ஒவ்வொன்றா சொல்லுறாங்க துணி துவக்கிறது கூட்டுறது பெருக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பெற்றவங்களுக்கு உதவியா இருந்தாலே எந்த ஆசனனாலும் நம்மளுக்கு தேவைப்படாது